கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறைக்கும் நிறைய ஊக்குவிப்பு தேவைப்படுகிறது இப்போ இந்த உள்ள சைடில் அவ்வளோவா வந்து விளையாட்டுக்கான ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கிறது அதற்கான காரணம் வந்து நிறைய என்க்ரேஜ்மெண்ட் வந்து கவர்ன்மெண்ட் சைடும் சரி ஃபேமிலி சைடும் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னால் ஃபேமிலியை நம்ம குறைச் சொல்ல முடியாது ஏன்னால் அவங்களுக்கு வந்து பையன் நல்லா படிச்சால்தான் அவங்களுக்கு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் ஸோ கவர்ன்மெண்ட் சைடு வந்து நல்ல ஒரு ஃபண்டு அலாட் பண்ணாங்கன்னால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதேமாதிரி நிறைய கேம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ்சேஷன் வந்து கேம்ஸ் நிறையா வந்து கண்டெக்ட் பண்ணணும் கண்டெக்ட் பண்ணால் அவங்க அதில் பங்கேற்று ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ண தேசிய அளவில் நிறைய பதக்கங்கள் வின் பண்ணனும் இன்டெர்நேஷனல் அளவில் நிறைய மெடல் வின் பண்ணனும் நிறைய ஊக்குவிப்பதாக இருக்கும் இதற்கு முழுவதும் கவர்ன்மெண்டே தான் செய்யணும் கவர்ன்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இதோடய நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சாங்கன்னால் நல்லாயிருக்கும்